ஹலோ சாந்தி ஆட்டோங்களா ஆ அக்கா நாங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் ஆட்டோ வருங்களா இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து போகணும் ஆ சரிங்க ஆ ஓகேங்கக்கா ஆ எவ்வளோ வாங்குறிங்கள் நாங்கள் ஒரு ரெண்டு பேரு வரோம் பொண்ணுங்க என்னங்க்கா இவ்வளோ விலை சொல்லுறிங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி சொல்லுங்கள் ஏ ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க்கா நாங்கள் வேணால் வேறு ஆட்டோ பார்த்துக்குட்டுங்களா ஆ சரிங்கக்கா ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் நிறைய பொருள் இடையில வாங்க வேண்டியது இருக்குது வெயிட் பண்ணுவிங்களா ஆ ஓகேங்க அப்புறம் வெயிட்டிங் சார்ஜ் ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருக்கீங்களா ஆ அப்போ ஓகேங்கக்கா அப்போ பன்னிரெண்டு காமராஜர் ஸ்டீரிட்டுக்கு வந்துருங்கள் ஒரு ஒன் அவர் கழித்து அக்கா டிலே பண்ணீறாதீங்கள் ஏன்னா கொஞ்சம் பூஜையெல்லாம் இருக்குது ஆ ஓகேங்க அப்போ கரெக்ட்டாக வந்துட்டீங்கன்னா கரெகட்டாக இருக்குதுங்கக்கா ஏன்னா டிலே பண்ணால் ரொம்ப லேட்டாகிரும் ஆ ஓகேங்கக்கா ஒன் அவரில் வந்துருங்கள் பன்னிரெண்டு காமராஜர் ஸ்டீரிட் ஆ சரிங்க இதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூங்கக்கா ஆ ஓகே